வாங்க மேடம்

ஆ காட்டுங்க ஆ மேம் அதான் மேடம் மேக்ஸில் கம்மியாக எடுத்து இருக்கான் நாற்பத்து ரெண்டு தான்

ஐயய்ய பார்த்து கொஞ்சம் டியூஷன் வச்சி விடுங்க இவனை பள்ளிக் கூட்டத்துல

சரிங்க சேர்த்துவுட்ருங்க அவனையும் போட்டுவிடுங்க சரிங்க ஆமாம் சரிங்க சரி அமிச்சிவுட்றோம் ஆ நானே வந்து அழச்சிட்டு போறமாரி இருக்குமோ சரி சரி சரி நான்

சரிங்க ஆ ஆ சரிம்மா ஆ கூட்டாளி போட்டு சுற்றுறானா

சரிம்மா கண்டிக்கிறேன் கண்டிக்கிறேன் ம் சரிம்மா சரி பார்ப்போம் பார்ப்போம்மா ஓக் ஓகே ஓகே